அவங்க ஒரு ப இதுமாதிரி வெச்சுருப்பாங்க காளான் தக்காளி கத்திரிக்கா அதுங்கள்லாம் விதைகள் போட்டு நெகில் மாதிரி பயன்படுத்தி நம்ம ப நாற்றுங்கள்லாம் வந்து பதப்படுத்தி கொடுப்பாங்க அவங்க இந்த தேங்காய் நார் இருக்கில்லையா அந்த கூவ போட்டு வளர்ப்பாங்க அவங்க நெழல்லயே சில்லுனு தண்ணி போட்டு அப்படி இயற்கையாக உரம் அது அதை வாய்ண்ட்டு போய் நாம் நட்டோமானாதான் அது செடி வளப்பகர்த்துக்கு வந்து நாம் பாதுகாத்து நல்லா கேட்ட போட்டு தண்ணி கட்டி அந்த விதைகள் தக்காளி செடியா பச்சை மிளகா மிளகா செடியா கத்திரி செடியா இதெல்லாம் எடுத்துன்னு போய் நாம நட்டோமன்னா வாயிந்துப் போய் அது நல்லா வரும் நம்ம பதன்படுத்திருவோம் அவங்களருந்து வாய்ண்ட்டு போய் நம்ம நட்டால் தான் அது நல்லா வளரும் நல்ல வெளைச்சல் கொடுக்கும் நல்ல மகசூல் கெடைக்கும்